எழுதும்போது கவனமாக எழுத என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்துவிட்டு சில புக்ஸுலாம் நான் ரீட் பண்ணுவேன் ரீட் பண்ணும்போது தமிழில் வந்துவிட்டு நம்மளுக்கு தப்பே விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கவனம் இருக்கும் அதே சமயம் வந்துவிட்டு இங்கிலீஷ்லேயும் வந்து தப்பு விடக்கூடாது அப்போ சின்ன சின்ன வாக்கியங்களோட சென்டன்ஸ் எல்லாம் வந்துவிட்டு மைண்டில் அப்செர்வாக இருக்கும் இப்போ யாரோ வந்து டிக்டேஷன் மாதிரி நம்மளுக்கு கொடுத்தாலுமே வந்து ஸோ வாயிலன்ட்டு சொன்னாலும் கூட நம்மளுக்கு வந்து தெரியும் நம்மளுக்கு வந்து இந்த வாக்கியம் வந்துவிட்டு இதுக்கு அடுத்து க்கு வரும் க்கு வரக்கூடாது அப்டிங்கிறதுலாம் தெரியும் அதேமாதிரி வந்து எதுவும் ஸோ யாரும் எதுவும் எழுதி போட்டால் கூட கவனமாக அதை வந்து அதை அப்படியே டக்குனு ஈஸியாக அப்செர்வ் அப்செர்வ் பண்ணி ஒடனே எழுதுறது அதேமாதிரி எனக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்குது டைரி வந்துவிட்டு நான் எழுதுவேன் பொதுவாக நாளைக்கு நம்ம இந்த விஷயலாம் பண்ணணும் இதை நம்ம மறந்துடக்கூடாது இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சி நம்ம இந்த விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது அப்போ நம்ம இதெல்லாம் மறந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்டில் வந்துவிட்டு யோசிக்கிறதுக்கு சரி நம்மளாக திடீர்னு ஞாபகம் வரலனாலும் நாளைக்கு இந்த டைரியை எடுத்து பார்க்குறது அப்புறம் இன்னும் இன்னும் வரைக்கும் பழைய ஸ்டோரீஸ் அந்த என்னோட லைஃப்பில் இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் அப்படிலாம் நான் எழுதுவேன் நாளைக்கு நம்ம வந்து இந்த விஷயம் பண்ணணும் நாளைக்கு நம்ம ஆஃபீஸுக்கு போகிறோம்னா அங்கே வந்துவிட்டு நம்ம இந்த வேலைகள்லாம் பார்க்கணும் இதுக்கு நம்மளுக்கான பெண்டிங் இருக்குது நம்ம அது இதல்லாம் பண்ணணும் இதல்லாம் சரி பண்ணணும் நம்மள்ட்ட இந்த பிரச்சனை இருக்குது நம்ம இன்னும் இதை லேர்ன் கற்றுக்க வேண்டியது இருக்குது அந்தமாதிரி நான் எழுதுவேன் மற்றபடி வந்துவிட்டு சும்மா டைரியில் கவிதை எலுதி வைக்கிறதோ கதை எழுதி வைக்கிறதோ அந்தமாதிரி வந்துவிட்டு எனக்கு இதுவரைக்கும் எழுந்ததில்ல நான் ரெகுலராக நான் இந்தமாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் ஒரு நாளைக்கு வந்து நான் இவ்வளோ டையட் எடுக்கிறேன் அப்படினா நான் அந்த டையட்டுக்கு வந்து நான் இந்தமாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத எழுதுவேன் நாளைக்கு இந்த விஷயம் பண்ணணும் நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அந்த இடத்துக்கு அந்த இடத்துல நம்ம வந்துவிட்டு இப்போது நாளைக்கு அது தான் நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னா என்னோட வேலை பெண்டிங் இருக்குதுன்னா நான் ஆஃபீஸில் போய்ட்டு நான் என்னென்ன ஒர்க்குலாம் நான் பெண்டிங்கில் வைச்சிருக்கேன் நான் இந்த ஒர்க்குலாம் வந்துவிட்டு நாளைக்கு டேட்டுக்குள்ளே நான் இதை முடிக்கணும் அதுக்கு அடுத்த நாள் இந்த டேட்டுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏன்னா அல்ரெடி நம்மட்டே சொல்லிடுவாங்க இந்த இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணுன்ட்டு அதனால் அந்தமாதிரி விஷயங்கள்தான் டைரியில் எழுதுவேன் டைரியில் மோஸ்ட்லீ வந்துவிட்டு நான் தமிழில் தான் எழுதுவேன் எனக்கு புரிஞ்சமாதிரி தமிழில் எழுதுவேன் ஆனாலும் இங்கிலீஷில் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் நான் ஏன்னா இங்கிலீஷும் வந்துவிட்டு நம்மளுக்கு பொதுவான ஒரு லேங்குவேஜாக மாறிடிச்சு இப்போ ஒரு வேலைக்கு போனாலும் வந்துவிட்டு இங்கிலீஷில் அதனால் இங்கிலீஷில் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் தமிழில் எழுதுனாலும் ஆனால் எனக்கு புரிகிற மாதிரி தமிழில் தான் எழுதுவேன் ஆனால் நம்ம வந்துவிட்டு இங்கிலீஷில் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணி அதுவும் நான் வந்துவிட்டு மேக் பண்ணுவேன் நான் ட்ரை பண்ணி இங்கிலீஷில் நான் மேக் பண்ணி வைப்பேன்